ஹலோ ஆ ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்கள் ம் ஹலோ ஆமாம் ஐயா ஆமாம் ஐயா காய் ஹோல்சேல் காய்கறி கடை சொல்லுங்கள் ஆ ஆ எல்லா விதமான காயும் இருக்கு தக்காளி வெங்காயம் வெள்ளப்பூண்டு எல்லாம் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ வேணும் சரி தக்காளி வந்து கிலோ முப்பது ரூபா பூண்டு வந்து நூற்றி எண்பது ரூபா உருளக்கெழங்கு கிலோ அம்பது ரூபா சரி இப்போது உங்களுக்கு வந்து இப்போ வ என்ன ஃபங்க்ஷனா என்ன என்ன இது ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் வந்து எங்கே நடக்குது கல்யாண மண்டபத்துலையா வீடா மண்டபத்தில் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உ நீங்கள் ஃபோனில் கூட தெரியப்படுத்துங்கள் நான் வந்து நோட் பண்ணிட்டு எவ்வளோவு ச ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரேட் போட்டு தர்றேன் ஆ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட்டு நேரடியா பண்ணிணாலும் சரி இல்லை ஜி இது போ ஃபோன் மூலிமா பண்ணிணாலும் சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் நம்மள்கிட்ட வந்து காய்கறி வாங்குனீங்கன்னால் எல்லாத் தரமான பொருள் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய பொருள் அந்த தே தேவைல்லாம வந்து இந்த பெஸ்டிசைட் அடிக்கிறதெல்லாம் இல்லாத பொருள் சரியாக அதனால் நீங்கள் வாங்கி பயன்படுத்திப் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் நீங்கள் வந்து வ பயன்படுத்திட்டு மத்தவங்கள்ட்டையும் சொல்கிற மாதிரி பாருங்கள் ம் நீங்கள் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு வந்துருங்கள் நீங்கள் வந்து எவ்வளோவு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இப்போயே சொன்னீங்கன்னால் நாங்கள் வந்து பேக் பண்ணி வெச்சுருப்போம் ஆ காலையில் நீங்கள் வந்து எங்கே இறக்க சொல்கிறீங்களோ அங்கேயே கூட கொண்டு வந்து இறக்கிருவோம் ஆ சரி ரொம்ப நன்றி வாங்க வாங்க நான் இப்போ ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ என்ன வேணும்னு ப காலையில் வந்து வண்டி இறங்குனதுக்கப்பறம் நீங்கள் கூட காசு கொடுத்துக்கலாம் இல்லை நேரடியாக ஃபோனில் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் வாங்க ஆ இல்லை வ நீங்கள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சி எனக்கு தெரியப்படுத்துங்கள் பேப்பரில் எழுதி வெச்சுக்கிட்டு எதெது எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நன்றி நன்றி நன்றி